நல்லாயிருக்கேங்க யாருங்க ஆமாங்க வரீங்களா சரிண்ணா சரிண்ணே உங்களுக்கு எந்த ஊருண்ணா மொதல் தேனிங்களா சரிங்க ம் சொல்லுங்கள் ம் ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரத்து ஐந்நூறுரூவா சம்பளங்க மொத்தமாக பேசுனாலும் மொத்தமாக நம்ம வச்சுக்கலாண்ணா

அப்படியும் பேசிக்கலாங்க ஒன்றும் பிரச்சின இல்லை கலர் வெரைட்டி எந்தமாதிரி கேட்குறீங்களோ அந்தமாதிரி அமௌண்ட் மாறும் ஆமாம் ஆமாம் நான் வந்து நேராக பார்த்துட்டும் சொல்கிறேன் அதை உங்களுக்கு ஆமாம் டிசைன் எல்லாமே டிசைன் எல்லாமே உண்டு வேறு என்ன ஆ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பெயிண்ட்டு பெயிண்ட்டிலே நீங்கள் வந்து அதை எலிவேஷன் பண்ணிக்கலாம் தனியாக பண்ணிக்கலாம் டிசைன் அதாவது டைல்ஸ் கல் மாதிரி ஒட்டிக்கலாம் அது மாதிரி பெயிண்ட்டிங் பண்ணலாம்

ஆமாங்க ஆமாம் ஆயிரத்து இரநூறுங்க ஆமாங்க மொத்தமாக பேசுனால் உங்களுக்கு ரெண்டு ஒரு ஒரு ஒரு மாதம் அதாவது முப்பது நாள் அல்லது நாற்பது நாளில் முடிச்சுருவோம் உங்களுக்கு ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக வீடு பெரிய வீடுன்றீங்கள்லே ஒரு நாளைக்கு மூணு லேபர் வரும் ஒரு நாளைக்கு மூணு லேபர் வரும் நான் நேரில் இப்போ இல்லை நாளைக்கு வரேன் உங்களுக்கு ஓகேங்க நன்றிங்க நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு நேராகவே வந்து பார்க்குறேன் ஆ சரிண்ணா வச்சுரட்டுமா